நான் வந்து ச ஸ்கூல் படிக்கும்போது வேணா சமையல் போட்டியில் பங்கேற்றுகேன் ஸ்கூலில் வந்து எங்களுக்கு குக்கிங் காம்பிடிஷன்னு குக்கிங் வந்து ரொம்பவே இம்பார்டன்ட்டுன்னு சொல்லி குக்கிங் காம்பிடிஷன் வந்து ஸ்கூல்லே எங்களுக்கு வச்சு அதோடய முக்கியத்துவத்தலாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அது எப்போனால் பொங் பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போது எந் பொங்கல் வைக்க தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஸ்கூலில் வந்து குக்கிங் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அந்த பொங்கலில் யாரோடய பொங்கல் வந்து பெஸ்ட்டாக வருது அப்படின் சொல்லிட்டு அப்போ அவங்களுக்கு தான் வந்து வே ப்ரைஸுன்னு சொல்லிவிட்டு அப்போது ஃபஸ்ட் டைம் அந்தமாதிரி சொன்னதில் ரொம்ப எக்ஸைட்மென்ட்டாக பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்குறதுக்காக அங்கேயே வந்து நிறைய விறகுலாம் வச்சு பொங்கல் பானை வச்சு நாங்கள் அழகாக பொங்கல் ஃபெஸ்டிவலில் நாங்கள் குக்கிங் டு காம்பிடிஷனில் கலந்துக்கிட்டு நாங்கள் அதுக்கு வந்து வின்னும் பண்ணியிருக்கோம் ஏ இப்போது கொஞ்சம் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மண்ட் ஆனதுக்கு அப்புறம் யூடியூபில் நிறைய பேர் வந்து இப்போலாம் சமைத்து போடுகிறத பார்த்துட்டு நம்மளும் வந்து நம்ம டெய்லி ரொட்டின்ஸை வந்து நம்ம என்னென்ன செய்கிறோன்ற சமையலில் வந்து நம்ம வந்து ஒரு லாகாக எடுத்து போடணுன்றதுக்காக நாங்களும் வந்து யூடியூபில் இப்போதைக்கு வந்து நிறையா சமைத்து டெய்லி டெய்லி லாக்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கோம் நிறைய நிறைய நாங்கள் எனக்கு சமைக்க தெரியும் அதில் வந்து நான் டெய்லி போடுகிறது நிறைய லைக்ஸும் வரும் நிறைய வியூவர்ஸும் எனக்கு கிடச்சிருக்காங்க இப்போது வந்து நிறையா வெளியில் குக்கிங் காம்பிடிஷன்ஸ்கெலாம் கூப்பிட்டாலும் ஏதாவது வந்தாலும் நாங்கள் கலந்துக்க ரெடியாகவும் இருக்கோம் யூடியூப்ஸ்லுமே வந்து நிறைய பேர் நீங்கள் நல் உங்களோடய ரெசிப்பீஸ்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லாவே கமண்ட் பண்ணுறாங்க அந்த கமண்ட்டைப் பார்த்து கொஞ்சம் ஆர்வத்தோடு இப்போ நாங்கள் வந்து வெளியில் கல் வெளியில் நடக்கிற சமையல் போட்டிகளிலும் கலந்துக்கலாம் அப்படின் சொல்லிவிட்டு கொஞ்சம் இன்டெர்ஸ்ட்டடாக இருக்கோம்